ஹலோ ம் சொல்லுங்க யாருங்க நீங்கள் ஆ ஆமா நாங்கள் கோழி பண்ணை தான் வச்சிருக்கோங்க ம் எத்தனை கோழி வேணும் உங்களுக்கு எத்தனை கோழி வேணும் உங்களுக்கு நம்மக்கிட்ட கோழி வந்து நாட்டு கோழி இருக்குது அப்புறம் பாய்லர் கோழி இருக்குது உங்களுக்கு என்ன கோழி வேணும் அதாங்க என்ன கோழி வேணும் உங்களுக்கு நாட்டு கோழி வேணுமா பாய்லர் கோழி வேணுமா நாட்டு கோழி வந்து ஒரு கிலோ நானூற்று ஐம்பது ருபாம்மா பாய்லர் கோழி வந்து இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது ருபாம்மா ம் சரி ஓகேம்மா எத்தனை கோழி வேணும் உங்களுக்கு ம் ஓகே ம் சரிங்க உங்கள் வீட்டு அட்ரெஸ் எங்கே இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நான் எடுத்துட்டு வந்து தரவா ம் சரி ஓகே ஆ முட்டை இருக்குது உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும் நூறு முட்டை வேணுங்களா என்றைக்கு குள்ள வேணும் உங்களுக்கு ஏது சண்டே குள்ளங்களா ம் சரி ஓகேங்க முட்டை வந்து அஞ்சு ரூபாலேருந்து ஆறுபா வரைக்கும் கிடைக்கும் சரி நீங்கள் அவ்வளோ முட்டை வாங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி நாலு ருபாய்க்கு தரேன் கோழி வாங்கிறத்துக்கு மட்டும் நாட்டு கோழி முட்டைங்களா ம் இருக்குதுங்க நூறு முட்டையும் நாட்டு கோழி முட்டை வேணுமா இல்லை பாய்லர் கோழி முட்டை ம் அப்போ நாட்டு கோழின்னா ஒன்று பதினைஞ்சி ருபாங்க நான் வந்து உங்களுக்கு முட்டை மட்டும் பன்னெண்டு ருபானு தரேன் கோழி நீங்கள் நேரில் வாங்க நாங்கள் எவ்வளோன் சொல்லிட்டு பேசி தரோம் ஓகேங்களா ம் நேரில் வாங்க நீங்கள் நேரில் பேசி குறைச்சி தரோம் ம் சரி ஓகேமா தேங்க்யூ